நான் சமைக்கிறப்போது என்னென்னமாதிரி பாத்திரம் அது பயன்படுத்துவேனால் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணணுன்னால் கத்தி மரக்கத்தி மரக்கத்தின்னு சொல்லுவாங்க மரப்பிடிப்பு இருக்கும் அந்தமாதிரி கத்தி கட்டிங் ப்ளேட்ரு இதுவே எங்கள் அம்மா அம்மாச்சினால் அருவாள்மணைனு சொல்லுவாங்க அதில் இது பண்ணுவாங்க நான் வந்து எனக்கு வந்து அருவாள்மணை அவ்வளோவா செட் ஆவாது அதனால கத்தி நான் பயன்படுத்துவேன் இதுக்கப்புறம் கட்லர்கள்லாம் அதேமாதிரிதான் அப்புறம் மிக்ஸி மிக்ஸர் சொல்வாங்கள்லை அது அப்புறம் க்ரைண்ட்ரு இதுமாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து அதை கரண்டி தோசைக்கரண்டி ஸ்பூனு அப்புறம் வந்து குழிக்கரண்டி ஓட்டைக்கரண்டி அப்புறம் வந்துட்டு இன்னோன்று சொல்வாங்கள்லை கரிசட்டி அந்த சட்டி அப்புறம் பாத்திரம் வதக்கு வதக்கப்ப வ வதக்குறப்ப வதக்கறதுக்கான அந்த இது அப்புறம் வந்து செம்பு டம்ளரு தண்ணி ஊற்றி குடிச்சுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு கிண்ணம் அப்புறம் வந்து எண்ணெய் பொரிக்கிறதுனால் அதுக்கு ஒரு வகையான இது இப்போ நான்வெஜ்ஜினால் அது ஒருமாதிரி வெஜ்ஜினால் சைவோம்னா அதுக்கு ஒரு வகையான பாத்திரம் தனியாக நான்வெஜ் அசைவோனால் அதுக்கு தனியான ஒரு பாத்திரம் இட்லினால் ரௌண்டாக தோசைக்கல்னா தோசைக்கல் ம போடுறதுக்கு பூரினால் எண்ணெய் ஊற்றி அந்தமாதிரி சட்டியில் சுடுவோம் அந்தமாதிரி சட்டி இப்போது வதக்குறதுக்குனால் தாளிச்சு அது பண்ணுறதுக்கு சின்ன சட்டி பாலுக்குன்னால் பால் கிண்ணம் அரிசிக்கின்னால் அரசி பொங்கி வர்றதுக்கான அடுப்பு பானைனு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணுவாங்க அந்தமாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்தமாதிரி சமைக்கும்போது நம்ம கட்லர்கள் என்னென்ன கட்லர் கட்லர்கள்னால் கட்லரிஸ்னால் என்னென்ன சொல்லுவோம் நம்ம என்ன தேங்காய் திருவுறது கத்தி அருவாள்மணை அப்புறம் அந்த தோல் சீக்கிறது அப்புறம் கேரட் வந்து பொடிப்பொடியாக வர்றதுக்கு அந்த கேரட் துருவல் அந்தமாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து ஒரே ஷேஃப்பை ஒரேமாதிரியான சைஸில் அளவில் வர்ணுன்றதுக்காக அந்த வெஜ் கட்டர்னு இருக்கும் காய்கறி நறுக்கிறதுனா அந்தமாதிரி இது பண்ணுறது சேம் சைஸில் கட் பண்ணுவோம் அந்தமாதிரிலாம் இது பண்ணுறது ஸோ அவங்கவுங்கள பொருத்துதான் அந்தக்காலத்திலலனா என்ன பண்ணுவாங்கனால் ஆட்டாங்கல்லு அம்மிக்கல்லு அந்தமாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்போ நாம் மிக்ஸர் க்ரைண்டர் அந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோதான்